ஹலோ ப்யூலா டாக்டருங்களா ஏங்க நான் வந்து வயிறு வலிங்க எனக்கு ரொம்ப நாளாக வந்து வேற டாக்டருட்ட தான் காமிச்சிகிட்ருந்தோம் இப்போ என்னுடைய ஃப்ரெண்டு வந்து சொன்னாங்க ப்யூலா டாக்டர் நல்லா பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் மேம் எனக்கு வந்து வயிறு ரொம்ப நாளாக ரொம்ப வலிச்சிகிட்டே இருக்குது மேம் அது என்னென்னு தெரியல இப்போ தான் ஒரு ரொம்ப ரெண்டு நாளாக வந்து அதிகமாக வலி இருக்குது அதுதான் மேம் என்னென்னு தெரியலையே மேம் என் பேர் வந்துங்க மேம் என் பேர் வந்துங்க மேம் சசி சசிகலாங்க மேம் நான் வந்து அஞ்சு ரோட்லேருந்து வரேங்க மேம் இல்லை மேம் மாத்திரை மட்டுந்தான் கொடுத்தாங்க நான் மாத்திரை குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டானிக்கா வாங்கிக்கிட்டேன் அது தாங்க குடித்தேன் மேல் மேல் வயிறு வலிக்கிதுங்க வயிறு வயிறை சுற்றி வலிக்குது தொப்புளை சுற்றி வலிக்கிதுங்க ரெண்டு நாளாக இருக்குது அந்த மாதிரி போகலங்க ஆனால் ஒன்னுக்கு போகும்போது எரிச்சல் வருதுங்க இல்லைங்க இல்லைங்க தண்ணி குடிப்பேன் அப்படி இருந்தும் ஆனால் ரொம்ப வலிச்சிகிட்டே இருக்குது ஒன்னுக்கு போகும்போது கூட கொஞ்சம் லைட்டாக தான் எரிச்சல் இருந்தது ஆனால் இப்போது ரொம்ப வயிறு அப்படே இழுத்து பிடிக்கிற மாதிரி வலிக்கிதுங்க ஆ இப்போ வரலாங்க ஆனால் எவ்வளோ ஆகும் ஏதாவது ஸ்கேன் எடுக்கணுங்களா அந்த மாதிரி ஏதாவது அது இல்லாமல் நடுங்கல் வேற எடுக்குதுங்க உடம்பெல்லாம் நடுங்கல் வேற எடுக்குதுங்க நாங்கள் ரொம்ப தூரத்தில் நான் வேற அஞ்சு ரோடு தாங்க மேம் ஆனால் நான் இப்போ வெளியூரில் இருக்கிறதுனால ரொம்ப தூரத்திலேருந்து வரணும் இப்போ வயிறு வலி போக்குறத்துக்கு மட்டும் எதாவது சொல்லுங்கள் நான் அந்த வயிறு வலியோட என்னால் வர முடியல அதுக்கு மட்டும் எதாவது ஒன்று சொல்லுங்கம்மா சரிங்க சரிங்க சரிங்கம்மா சரிங்கம்மா சரிங்க மேம் ஆமாங்க இதுதாங்க வாட்ஸ்ஆப் நம்பரு சரிங்க ஆ சரிங்க

நான் இன்றைக்கு சாய்ந்தரமே வந்துடுறேங்க

சரிங்க சரிங்க சரிங்க சரிங்க வைக்கட்டுங்களா வச்சிடுறேன்